ஹலோ மேம் ஆ மேம் எங்கள் ஷாப் வந்து நகை கடை பஸாரில் ப்ரணாவ் ஜுவெல்லரிக்கு ஆப்போசிட்டில் தனம் ஜுவெல்லரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கடை தான் மேம் ஆமாம் அங்கே வந்து நாங்கள் நைட்டு வந்து என்ன சொல்லுறது ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணுறப்போ ஒரு பத்து மணி இருக்கும் அதுக்கப்பறமாக நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணி கரெக்டாக பாக்ஸ் பண்ணி தான் வச்சிட்டு போனோம் இப்போ இன்றைக்கு மார்னிங் வந்து பார்க்குறோம் அந்த ஒரு ஜுவல்ரி நெக் செட் மட்டும் அந்த பாக்ஸில் ஃபுல்லாக ஒரு ட்வெண்ட்டி பீஸஸ் வச்சுருந்தோம் அதில் வந்து இப்போ பார்த்தா வெறும் ஃபிஃப்டின் தான் இருக்கு அது எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரில இத்தனைக்கும் நாங்கள் ட்வெண்ட்டி கவுண்ட் பண்ணி வச்சிட்டு தான் போயிருந்தோம் ம் அது வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் லாக்ஸ் கிட்ட இருக்கும் மேம் அதோட ஆமாம் மேம் டென் ஓ க்ளாக் ஆமாம் மேம் சிசிடிவி ரன்னிங்கில் தான் இருந்துருக்கு ஆனால் அந்த டென் ஓ க்ளாக்குக்கு மேலே ஒரு லெவன் வரையும் தான் இருந்துருக்கு அதற்கப்பறம் என்னான்னு தெரியலை எங்களுக்கு இப்போ ஃபுட்டேஜ் பார்த்தா அது புல்லாக ப்ளாங்க்காக இருக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரியலை ஆமாம் மேம் லாஸ்ட்டாக ஒரு கஸ்டமர் வந்துருந்தாங்க ஆனால் அவங்க ஃபேமிலியாகதான் வந்துருந்தாங்க ஒரு நைன் ட்வெண்ட்டிலேருந்து நைன் நைன் ஓ க்ளாக்லேருந்து நைன் ட்வெண்ட்டி வரையும் அவங்க ஷாப்பில் தான் மேம் பார்த்துட்ருந்தாங்க ஆனால் அவங்க நெக்லஸ் அவங்க ஒரே ஒரு தோடு தான் மேம் வாங்கிருந்தாங்க ஒரு அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எய்ட்டி கே கிட்ட இருந்துது அவங்க நெக்லஸ் வந்து பார்க்குலிங்க மேம் அவங்க வெறும் ஸ்டெட்டு தான் பார்க்குறதா சொல்லிருந்தாங்க அவங்க ஒய்ஃபுக்கு அவங்க ஒய்ஃபும் வந்துருந்தாங்க பார்க்க ஹஸ்பெண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி ஆனால் இல்லை ஆனால் அவங்க ஃபேமிலியாக தான் மேம் வந்துருந்தாங்க அவங்க ஓகே மேம் அது அப்போவுமே கொஞ்சம் ரஷ்ஷாக தான் மேம் இருந்துது ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் இருப்பாங்க ஒரு பசங்களாம் அங்கே வந்து நின்று பேசிட்டுருந்தாங்க ஒரு ரெண்டு பைக்கு இருந்துது அது மட்டும் தான் மேம் நாங்கள் பார்த்தோம் அப்புறோம் ஷாப் இயர்லியாகவே எப்போதும் டென் ஓ க்ளாக்கே நாங்கள் க்ளோஸ் பண்ணிவிடுவோம் ஒர்க்கர்ஸும் அந்த டைத்தில் வெளியே ஒம்பது மணிக்கு வந்து ஷாப்புக்கு போயிவிட்டு ஜுவல்ஸெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணுவோம் மேம் இந்த ப்ராசேஸ் தான் நடக்கும் எப்போதுமே ஒர்க்கர்ஸ் வந்து நைன் ஓ க்ளாக் வந்துட்டு பூஜை பண்ணிவிட்டு எல்லாம் செய்வாங்க நானும் ஒம்பது மணிக்கு எல்லாம் போயிவிட்டேன் ஷாப்புக்கு பார்த்து எடுத்து வைக்கணும் ஷாப் க்ளோஸ் பண்றப்போ மூணு மூணு பசங்க மேம் அவங்கதான் காலைலேயும் மூணு பேருமே வந்துருந்தாங்க பசங்க ஆனால் சொல்லிக்கிற அளவுக்கு தப்புலாம் பண்ண மாட்டாங்க முன்னாடிருந்தே கடை ஓப்பெனிங்லேருந்தே அவங்கதான் இருக்காங்க ஆ மூணு பேருமே இருந்தாங்க ஆமாம் மேம் ஒரு பையன் சொல்லிக்கிட்டு இருந்தான் அவங்க அம்மா ஆப்ரேஷனுக்கு பணம் தேவைப்பட்றதா சொல்லிக்கிட்டு இருந்தான் அதனால அட்வான்ஸாக்கூட அவனுக்கு சாலரி நாங்கள் கொடுத்தோம் அந்த பையனுக்காக ஆமாம் மேம் ஒரு பத்தாயிர்ரூவா மட்டும் ட்ரான்ஸ்பர் பண்ண சொல்லிருந்தான் அப்புறம் சம்பளத்தில் கழிச்சிக்க சொல்லிருந்தான் அதனால் கொடுத் இல்லங்க மேம் அப்படிலாம் அந்த பையன் இல்லை உண்மையாகவே அந்த ஃபேமிலி சுச்சுவேஷன்காக தான் வாங்கியிருந்தான் நாங்களும் போய் பார்த்துட்டு தான் வந்தோம்

ஓகே மேம் சரிங்க மேம் ஆமாம் மேம் சரிங்க மேம் ஓகேங்க மேம் ம் ஆ சரிங்க மேம்